இப்போ ரீசெண்ட்டாக நடந்ததில் எனக்கு சுவாரஸ்யமாக பட்ட ஒரு நடப்பு செய்தி என்னென்னா நடிகர் விஜய் வந்துட்டு தொகுதி வாரியாக முதல் மதிப்பெண்கள் பெற்றவங்க இரண்டாம் மதிப்பெண் பெற்றவங்க மூன்றாம் மதிப்பெண் பெற்றவங்க அப்படினு சொல்லிவிட்டு அவங்களை எல்லார்த்தையுமே அவங்க பேரண்ட்ஸோட கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன் டே ஃபுல்லாக கன்டெக்ட் பண்ணார் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிருந்தார் ப்ளஸ்ஸு அவங்க வந்துவிட்டு முதல் பதி முதல் மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்துவிட்டு இருபத்தைந்தாயிரமும் இரண்டாவது மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்துவிட்டு பதினைந்தாயிரமும் மூன்றாவது மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்துட்டு பத்தாயிரமும் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு இது பண்ணாங்க அதில் வந்துவிட்டு மாநில லெவலில் முதல் பரிசு பெற்றவங்களுக்கு வந்துவிட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு ப்ரைஸ் தந்தாங்க